ஆமாங்க சரிங்க சரிங்க எத்தனை சீட்டுங்க அப்படிங்களா மேடம் சரிங்க போயிக்கிலாங்க ஓகே நான் ஒ நாலும் இருபது ரூபா ஒரு பக் இருபது ரூபா வருங்க ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா வருங்க நாற்பது சீட்டுன்னால் இருபது ரூபா வரும் என்ன நீங்க அதுதான் சொல்கிறேங்க மேடம் இப்போது நீங்கள் நாற்பது சீட்டு வரேன்னு சொல்கிறிங்களா இன்னும் அஞ்சாறு சில்ட்ரன்ஸ் வேணால் போட்டுக்கோங்க நான் சில்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட்டு வாங்கலைங்க குழந்தைங்களுக்கு இப்போ சீட்டு கணக்குக்கு ஒரு ஆள் சீட்டுக்கு ஐநூறுரூவா வருதுன்னால் இப்போ நா நாற்பது சீட்டுக்கு இருபது ரூபா கொடுத்துடுங்க இல்லை உங்களுக்கு எப்படி ஓகேவா என்ன ஆளுக்கு முன்னூறுரூவா பேமெண்ட்டுக்கு இல்லைனா ஒரு ஒரு டோட்டலாக இருபதுலருந்து ஒரு மூணுரூவா கம்மி பண்ணிடறேன் டேங்க் வேணால் ஃபில் பண்ணி கொடுத்துட்றீங்களா அதுதான் அஞ்சு ரூபா கம்மி பண்ணேன்னால் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடுங்க பதினஞ்சு ருபான்னா அப்போ அவ்வளோ கம்மி இப்போது டிரைவர் பேட்டா கொடுக்கணும் பார்கிங் சார்ஜ் இருக்குது ம் டோல்கேட் ஆமாங்க மேடம் டூரிஸ்ட்லாம் டூர் கூட்டிகிட்டு போகிறேங்க ஆனால் டிராவல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தானே நாங்கள் முடியும் போக்குவரத்து செலவு சரிங்களா இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறீங்க உங்களுக்காக வேணால் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணிக்கிறேங்க இன்னொரு ஆயர ரூபா கம்மி பண்ணிக்கிறேன் சரிங்க இன்னொரு அது இது வேண்டாங்க டிரைவர் பேட்டா நான் பார்த்துக்குறேங்க எப்படியும் நீங்கள் போய் இப்போ டிரைவருக்கு எண்நூறு பேட்டா தரணும் சரிங்களா டிரைவர் சம்பளம் போக பேட்டாவும் தரணும் நீங்கள் டோட்டலாக ஒரு பதினாறு ரூபா கொடுத்துருங்க எதாவது கொஞ்சமாவது ஏறி வாங்க ஒரே இடத்துல நிற்கிறிங்க நான் இப்போ இருபதுலருந்து பதினாறு வரைக்கும் வந்துவிட்டேன் ஓகே அவ்வளோதாங்க அந்த ஆயர ரூபா வாங்கி அப் அப்படியே பேட்டாக்கு தான் கொடுக்கப் போகிறேங்க ஆ சரிங்க போயிட்டு வரப்போ சொல்லுங்கள் சரிங்க மொத்தம் நாற்பது பேருன்னீங்க சரிங்களா அப்படின்னா பஸ்ஸு மாறும் ரேட்டு கொஞ்சம் ஏறும்ங்க ஏன்னால் நாற்பது

நாற்பது சீட்டு அனுப்புவேன் ஐம்பதுனா ஐம்பது சீட்டு அனுப்புவேன் சில்ரன்ஸ் வேணால் ஒரு நாலஞ்சு பேர் டிக்கெட் இல்லாமல் போட்டுக்கோங்க அதை நான் கேட்கலைங்க சரிங்களா ம் சரிங்க போயிட்டு வரப்போ எனக்கு சரிங்க மேடம் ம் கொடுங்க அட்வான்ஸ் ரெகுலர் கஸ்டமர் தாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க அவ்வளோதான் ஓகே இப்போ ஆயர ரூபா கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க நீங்கள் ரெகுலராக வரதுதானே மாறாமல் இருந்தால் சரிங்க அவ்வளோதான் சரிங்க மேடம் ம்